இந்த நீச்சல் கிரிக்கெட்டு இதெல்லாம் வந்து மலை சைடெலாம் போய் ட்ரெயினிங் பண்ணதெலாம் உண்டு மரத்தை பிடிச்சு தொங்கிகிட்டே விளாண்டுருக்கோம் நீச்சல் அடி கிணத்துல குதிப்போம் டைவ் அடிப்போம் உள் நீச்சல் நீச்சலேயே நிறையா ரகம்லாம் இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அப்போது வந்து மலை சைடெலாம் போய் ஹில்ஸு இதெல்லாம் பார்த்தாலே ஜாலியாகதான் இருந்தோம் கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் பதினோரு பேர் ஸ்டெம்ப்பு நீச்சல் அடிக்கிறது அது ஒரு தனி கலைதான் அது அதுக்கு கவுர்மெண்டு ஊக்கிவிட்டுட்டு நிறையா சிறப்பு உதவிலாம் பண்ணிகிட்டு இருக்குது அது ஒரு கலைனு சொல்றாங்க நீச்சல் மட்டும் இல்லை எல்லாருமே அப்படிதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கபடி கிரிக்கெட் வாலிபால் த்ரோபால் இந்தமாதிரி கேம்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது கவுர்மெண்ட்டு தமிழ்நாடு கவுர்மெண்ட்டு வந்து ஓரளவு ஹெல்ப் பண்ணுது விளையாட்டுத்துறை அமைச்சரும் போட்டிருக்கானுங்க ஏகப்பட்ட என்கரேஜ் பண்ணுறாங்க எங்களைய விளையாட சொல்லி படிக்கக்கூட தேவை இல்லைன்றாங்க அப்படியே படிக்கிற சொன்னாலும் மேக்ஸ் டீச்சர் சயின்ஸ் டீச்சரும் கிளாஸை கடன் வாங்கக்கூடாதுனு சொல்லுறாங்க கவுர்மெண்ட் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுது விளையாட்டில் நாங்களும் வந்தோம் இங்க மோட்டிவேட் பண்றதுக்கு ஹெல்ஃபுல்லாக இருக்குது விளையாடறதுக்கு இதே போதுமானதாக இருக்குது கிரிக்கெட்டும் நீச்சல் இதெல்லாம்